வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் சொல்லுங்கள் மேடம் வணக்கம் சொல்லுங்கள் மேடம் ஆமாங்க மேடம் ஓகே உங்களுக்கு மேம் நம்மகிட்ட வந்து பார்த்தின்னா எல்லா வெரைட்டிலேயும் செடி இருக்குங்க செடிங்கள்லேயே பார்த்தின்னா ஹைபிரிட்டு நார்மல் செடி அது மாரி நிறைய வகை வகைகள் இருக்குது மேடம் நம்மகிட்ட எல்லா செடிங்களும் இருக்குது ம் ஓகே ஆ ஆ இருக்குங்க மேடம் ம் ம் கண்டிப்பாக மேடம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எது பிடுச்சிருக்கோ பாருங்கள் அது நீங்கள் அதிகமாக வாங்கினிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் மேடம் ஆ ஆ அப்படிங்களா ஆ என்ன அதிகமாக வாங்கினிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குலாம் ஏன்னால் நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு செடியாக இருந்தால் நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டு கொஞ்சம் கம்மி தான் மேடம் இதில் லாபம் கொஞ்சம் கம்மி தான் ம் அப்படினா நீங்கள் அதிகமாக வாங்கினிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறலாம்

ஆமாம் மேடம் நாளைக்கு காலையில் லோடு வருது நீங்கள் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மேடம் எல்லா கலருலேயும் வச்சிருக்கோம் நாங்கள் ம் ஆமாம் ஆமாம்

இருக்கும் மேடம் பூச்செடியில் இருக்குங்க ம் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் நீங்கள் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுங்க மேடம் இல்லை கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் வாங்க மேடம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறலாம் ஓகே ஆ நாங்கள் தான் இருப்போம் மேடம்

ஓகே மேடம் வாங்க